ஆ வணக்கம் சொல்லுங்கள் ஆமாம்ங்க மேம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் மேம் நார்மலாக சீசனிங்க்கு கிடைக்குற எல்லா ஃப்ரூட்ஸ்ஸுமே இங்கே அவைலப்பிள் தான் அதை தாண்டி ஃஸ்பெஷல் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்தீங்கனா அதற்கு ஏத்தமாதிரி நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுவோம் மேம் மேம் ஆப்பிள் ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிளில் டு டைப்ஸ் இருக்கு மேம் சிம்லா ஆப்பிள்ஸ் அண்ட் கஷ்மீரி ஆப்பிள்ஸ் வந்து வெரைட்டியாக வச்சுருக்கோம் ஆரெஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கமலா ஆரெஞ்ச் அண்ட் தென் நாக்பூர் ஆரெஞ்ச் இருக்கு மேம் குவாவா வந்துவிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கொய்யாப்பழமும் இருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கொய்யாப்பழமும் இருக்கு திராச்சையில வந்து ரெண்டு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு மேம் ப்ளாக் அண்ட் க்ரீன் ரெண்டுமே இருக்கு ஒவ்வொன்றுமே வந்து ரேட் வந்து டிஃப்ரெண்ஷியேட் ஆகும் மேம் உங்களுக்கு வந்து என்ன ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதோட ரேட்டையும் நான் உங்களுக்கு வந்து மேம் ஆப்பிளில் வந்துவிட்டு சிம்லா ஆப்பிள்ன்னா அது வந்துவிட்டு டசன் டூ எயிட்டி மேம் கஷ்மீர் ஆப்பிள்னா அது வந்துவிட்டு டசன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மேம் ஓகே மேம் உங்களுக்கு மேம் ஆரெஞ்ச் வந்து கமலா ஆரெஞ்ச் கிலோ வந்துவிட்டு ஒன் ஃபிஃப்டி மேம் நாக்பூர் ஆரெஞ்ச் வந்துட்டு கிலோ வந்துவிட்டு டு ஃபிஃப்டி மேம் ஓகே மேம் மேம் நாட்டு கொய்யாப்பழம் வந்து ரேட் கொஞ்சம் கூட வரும் மேம் உங்களுக்கு ஓகேவா ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் வந்துவிட்டு பல்க் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா எங்கள் இதுலேர்ந்து ஒரு ஆஃபர் கூட கொடுப்போம் மேம் ஓகே மேம் எங்களுக்கு வந்து நீங்கள் பல்க் ஆர்டர் கொடுக்குறதுனால உங்களுக்கு ஆஃபரும் பண்ணுறோம் பேக்கேஜ்க்கான அமௌண்ட் எதுவுமே நாங்கள் வாங்க போகறதில்ல டோர் டெலிவரிக்கான அமௌண்ட்டை உங்களுக்கு நாங்கள் ஆஃபராக கொடுக்குறோம் மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் ஓகே மேம்